ஓவியங்கள் வரைவதற்கு அதிகமாக எங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு சில சின்ன சின்ன ட்ராயிங்கை பார்த்து கொழந்தைங்களுக்கு இப்படி வரையணும் அப்படி வரையணும்ன்னு முதல்ல பென்சிலு எடுத்து பேப்பர் வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துட்டு பென்சில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கு மேலே நாங்கள் அந்த ஓவியங்களை கொழந்தைங்களுக்கு இப்படி செய்யணும் ஃபர்ஸ்ட்டு பேப்பர் வெச்சிக்கிறோம் பென்சில்லேயே இப்படி வரையணும் அதுக்கு மேலே என்ன கலர் அங்கே கொடுத்துருக்காங்களோ அது ஹெச்சோ இல்லை பென்சில் கலர் பென்சிலோ அதை வெச்சி சிம்பிளா அப்படி வரைஞ்சி கொழந்தைங்களுக்கு நாங்கள் கத்துக்குடுக் கற்று கொடுக்குறோம் அவங்களும் அந்த மாதிரி தவறாக இருந்தாக்கா இப்போ ரப்பர்ல அழிச்சிட்டு திருப்பியும் இப்படி வரையணும் அது இது தவறாக இருந்தாலும் பரவாயில்லை அது கொஞ்சம் வரைஞ்சி பார்த்துட்டு திருப்பியும் அடுத்தது எது நல்லா இருக்குது அப்படின்னு சிம்பிளா இருக்கிறது கொழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் கொஞ்சம் பெரிய கொழந்தைங்களா இருந்தால் அவங்க வந்து ஸ்கூலில் கொடுக்கற இது சயின்ஸ் குரூப்லாம் வந்து நிறைய வரைகிறது கொடுப்பாங்க அதை வெச்சி ஓரளவு அப்டியே சிம்பிளா ஆரம்பித்து ஓரளவு வரைகிற அளவுக்கு நாங்கள் வருவோம் அப்போது பிள்ளைகளுக்கும் கற்று கொடுத்த மாதிரியும் இருக்கும் நாங்களும் கற்றுக்கற மாதிரியும் இருக்கும் கொழந்தைங்களும் அது மாதிரி கற்றுக்குவாங்க தவறாக இருந்தாக்கா என்ன பண்ண முடியும் பேப்பரை கிழிச்சிட்டு திரும்பி வேறு பேப்பரில் செய்யணும் இல்லைன்னாக்கா அது பென்சில் ரப்பர்ல அழிச்சுட்டு திரும்பி ட்ராயிங் வரையணும் ஒரு முறைக்கு தொடர்ந்து இப்படி நம்ம வரைஞ்சி செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா நமக்கு ஓரளவு ட்ராயிங் வரைய நம்ப தயார் தயார் ஆகிடுறோம் அதை வெச்சு மேலும் மேலும் பிக்கப் பண்ணலாம் ரொம்ப நல்லா சின்ன கொழந்தைல இருந்து ஆர்வத்தோடு செய்கிறவங்க கலை நிகழ்ச்சி இது ஓவிய நிகழ்ச்சிகளில் வரைஞ்சி வர்றவங்களும் இருக்கிறாங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுருக்குறோம் சிம்பிளா தான் செஞ்சுருக்குறோம் நல்ல ஒரு கலை வந்து எங்களுக்கு வரல முடிஞ்ச அளவு சாதாரணமான விஷயத்துக்கு வந்து நாங்கள் செஞ்சு முடித்திருக்கோம்